எனக்கு குடும்பத்தோடையும் நண்பர்கள் கூடயும் என்னுடைய நேரத்தை செலவழிக்கறது அப்படின்னா எனக்கு மிகவுமே பிடிக்கும் முதல்ல நான் நண்பர்கள் கூட செலவழிக்கும் போது என்னுடைய நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில செலவழிப்பேன் அப்படினா நான் வந்துட்டு அவங்க கூட அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தியும் முழுசாக அவங்க கூட ஷேர் பண்ணி அவங்களோடைய நான் வந்துட்டு என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்திக்கிறதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் அது மட்டுல்லாமல் எனக்கு அடுத்தவங்க மனநிலை சரி இல்லை அப்படின்றப்போ எனக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணாது அடுத்தவங்க எப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மனது சோர்வடைஞ்சி இருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்களை தூக்கி விட்டு அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் அப்படி இருக்கும் போது நான் பொழுதுபோக்காக அவங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கி நடந்த விஷயங்கள்ல எல்லாத்தையும் ரொம்பவும் சிரிப்போட சந்தோஷத்தோட அவங்க கிட்ட பகிரும் போது என்னைப் பார்த்து அவங்களும் சந்தோஷமடைவாங்க அதே மாதிரி அவங்க சோகத்தை மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இது மட்டுல்லாமல் அவங்க கூட நான் வெளியே நடைப்பயணம் போவேன் அப்படி நடந்து போகும் போது அவங்க கிட்ட நான் பல விஷயம் பேசுவேன் அதே மாதிரி அவங்களும் அவங்குளுடைய கஷ்ட நஷ்டங்கள என்னோட பகிர்ந்து கொள்ளும் போது அவங்களுக்கு நான் ஆறுதல்லாக இருப்பேன் என்னுடைய நேரத்தை பாட்டு கேட்டு செலவழிப்போம் நிறைய கிளாஸ்ல நடந்த சின்ன சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டு சந்தோஷப்பட்டுகிட்டு இருப்போம் அது மட்டுல்லாமல் மாணவர்களாக போன நாங்கள் கொஞ்சம் நேரம் படிக்கவும் செய்வோம் இதே குடும்பத்தினர்கிட்ட எப்படி என்னுடைய நேரத்த பயனுள்ளதாகவும் பொழுதுபோக்காகவும் செலவழிப்பேன் அப்படினா நான் வீட்டில நிறைய பயனுள்ள வேலைகளை பண்ணுவேன் அது மட்டுயில்லாமல் என்னுடைய குடும்பத்தினர்கிட்ட நான் ரொம்பவும் நல்ல வகையில நல்ல பேர் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு எதிர் பார்ப்பேன் என்னோடய குடும்பத்துக்கூட நான் என் குடும்பத்தில் என் தம்பி இருக்கான் தம்பி கூட நான் எப்பவும் என்னுடைய அறிவை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டு அவனுடைய அன்றைய நாள் எப்படி இருந்தது அப்படின்றதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் பொழுதுப்போக்காக பார்க்கறது நான் வந்துட்டு இந்த சின்ன சின்ன செடிகள் வளர்க்கிறதுலாம் வந்துட்டு எனக்கு மிகவுமே இஷ்டமாக இருக்கும் வீட்டில நிறைய செடி வளர்த்து அதுக்கு நல்ல தண்ணி ஊற்றி நல்ல பராமரிப்பு பண்ணி நல்ல பலனை எதிர்பார்க்கறதுல நான் வந்துட்டு ரொம்ப ஆசைப்படுவேன் அந்த பலனை எதிர் பார்த்த பிறகு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது மட்டுயில்லாமல் இப்போது நான் ஒரு நாயோ பூனையோ வாங்கினேன் அப்படின்னா அந்த பிராணியை நான் வந்துட்டு பத்தரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுவேன் அதே மாதிரி அதுக்கூட என்னுடைய நேரத்தை செலவழிச்சி அதை என்னோடய பொழுது போக்காக மாற்றிப்பேன் அப்படியில்லயா எனக்கு இந்த பூ பறிக்கிற வேலையெல்லாமே ரொம்பவோ பிடிக்கும் அந்த மாதிரி வேலைகளையும் செய்வேன் சில நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது நான் என்னோடய குடும்பத்தினர்ரோட சேர்ந்து தொலைக்காட்சி பார்ப்பேன் ரேடியோ கேட்பேன் அதில் வர செய்திகளா நான் கேட்டு அதை நாலு பேருக்கிட்ட பகிரும் போது எனக்கு மேலும் சந்தோஷமாக இருக்கும் இது மட்டுயில்லாமல் விளையாட்டுகள் நிறைய விளையாடனும் அப்படினு ஆசையும் படுவேன் அதே மாதிரி விளையாடவும் செய்வேன் சில நேரங்கள்ல என்னால் வெளியில போய் வெயில்ல விளையாட முடியாது அப்படின்ற சூழ்நிலை ஏற்படும் போது நான் என் தம்பி கூட வீட்டுக்குள்ளவே நல்லா விளையாடனும் அப்படினு சொல்லிட்டு ஆசைப்படுவேன் அது மட்டுயில்லாமல் என் தம்பி சின்ன வயசு அப்படின்றதுனால நிறைய விளையாடனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான் அதனால் எங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாமல் சீக்கிரமா போய்டும் சில நேரங்கள் எனக்கு தூங்கணும் அப்படினு சொல்லிட்டு இஷ்டமாக இருக்கும் போது நான் தூங்கணும்னு நினப்பேன் ஏன்னா எனக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும் தூங்குறதே நான் வந்துட்டு செய்ய சொன்ன ரொம்ப நேரம் கூட செய்வேன் இது மட்டுயில்லாமல் என்னுடைய பொழுது போக்கு நண்பர்கள் கூட இருந்தாலும் சரி குடும்பத்தினர் கூட இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் என்ன மேம்படுத்திக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வேலை பண்ணுவேன் அதுக்காக எதோ ஒரு விஷயங்கள் படிக்கிறது எதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கிட்டு அதை நாலு பேர்த்திக்கு பகிர்ந்திட்டு அதில் வர சந்தோஷத்தை நான் வந்துட்டு கொண்டாடுகிறது ரொம்ப எனக்கு மிகவும் பிடிக்கும் என்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது இப்படி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நாம சந்தோஷப்படுறதில் பல இன்பங்கள் இருக்குது பொழுதுபோக்குனு சொல்லும் போது விளையாட்டு மட்டுயில்லாமல் சமைக்கிறதையும் பொழுது போக்காக எடுத்துக்கலாம் சில நேரம் என்னால் எப்பொழுதும் என்னால் சமைக்க முடியாது அதனால் சில நேரம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன் அந்த மாதிரி நேரங்கள்ல பொழுது போக்காக போய் எதாவது புதுசாக சமைக்க யோசிப்பேன் அப்படி சமைத்து எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவேன் சமைக்கிறது மட்டுமே சந்தோஷோம் அப்படின்னும் யோசிக்க முடியாது நிறைய பொழுதுபோக்குகள் இருக்குது அந்த மாதிரி எல்லா பொழுதுபோக்குகளையும் எல்லாரும் பயன்படித்தி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய சின்ன சின்ன கொஸின்சுக்கு பதில் கண்டுப் பிடிக்கறதும் எனக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி அப்பா அம்மாக்கூட உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கறது ரொம்ப முக்கியமான பொழுதுபோக்கு அப்படி செலவழிக்கும் போது அப்பா அம்மாவை பற்றியும் குழந்தைங்கள பற்றியும் எல்லாருக்கும் ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் அந்த மாதிரி புரிதலை வந்துட்டு உருவாக்கி ஒரு நல்ல குடும்பத்தையும் நல்ல நண்பர்களையும் நல்ல சுற்றுப்புறத்தையும் உருவாக்கும் போது நமக்கு நல்லதே நடக்கும் அப்படி நல்லதே நடக்குன்னு எல்லாருக்கும் நினச்சி நம்மளும் நல்லதே பண்ணுவோம் நல்லதே நமக்குப்பெறணும் நன்றி